தொற் தொற் தொற்று நோய் எங்கள் பகுதியில் இந்த கொரோனா வந்த சமயம் லாக்டவுன் போட்டாங்க அதனால் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது ஒரு மாதம் வேலைக்கோ எங்க எங்கையும் போவதற்கு இல்லாமல் இருந்தது பஸ்ஸுகள் ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு எவு இதுகள் ஏதோ ஒன்று வந்ததுனாலும் போவுறதுக்கு இதாக இருந்தது அக்கம் பக்கமெல்லாம் எங்கள் வீதி சைடில் ரெண்டு மூணு பேர் இறந்துருக்காங்க அதனால் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதே இல்லை எங்காச்சும் போகோணம்னாலும் ஏதோ வண்டிகள் இருக்குது எங்கோ ஒரு பக்கம் போவோம் ரொம்ப அதிகமாக போகாமல் நாங்கள் இருந்தால் ரொம்ப பாதிப்பாக இருந்தது அதனால் நாம் பஸ்ஸு போக்குவரத்துகள் லாக்டவுன் போட்டிருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து போகறதுக்கு ரொம்ப எங்களுக்கு சிரமமா இருந்தது அதனாலே என்ன பண்ணுறது எல்லாம் வீட்டிலேயே இருந்துகிட்டு வேலை செஞ்சுட்டு ஏதோனு இருப்போம் வெளியே போனாலும் வீட்டை விட்டு வெளியே போகமாட்டோம் இது அதனால நாங்கள் பக்கத்தில் ரொம்ப அடுத்த வீதி இதுகள் எத்தனையோ விஷேசங்கள் இதுகள் எல்லாமே வந்தது வ வந்தது அதனால் நாங்கள் ஒரு சில விஷேசங்களுங்களுக்குலாம் முக்கியமாக போகமுடியாத பஸ்ஸும் இல்லாத காரணத்தினால் போகமுடியாமல் இருந்த இருந்தது நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பஸ் இல்லைனா எங்களுக்கு கஷ்டந்தான் நாங்கள் வந்து இருக்கு கிராமத்திலேருந்து வர்றக்கே வண்டிகள் தேவைப்படும் வண்டி இல்லாமல் ஒருசிலர் கொண்டு வந்துருல்லாமல் நாங்கள் வர முடியாது அதனால முக்கியமான விஷேசத்துகளுங்களுக்கெல்லாம் போகமாக ரொம்ப தடையாக இருந்தது பஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லாட்டி எங்களுக்கு கஷ்டந்தான் அப்போ எல்லாத்துக்கும் காய்ச்சல் அது இதுன்னு ரொம்ப பரவி எங்கள் ஊர் சைடுகள்லாம் ஒரு ஏழு எட்டு பத்து பேர் இறந்துட்டாங்க அதனால் நாங்கள் எங்கேயும் அதனால் பயந்துகிட்டு எங்கேயும் போக் வேண்டாம்னு வேலைகள் எல்லாம் லீவு போட்டு இருந்தாங்க எங்கேயும் போகறக்கு எங்களுக்கு பிரச்சினையே இல்லை அதை பிரச்சினை அதனால் நாங்கள் எங்கேயும் போகறதில்லை